மாணவர்கள் தாராளமாக பள்ளிக்கு செல்ல முடியாத காரணங்கள் என்னென்னானால் சரியான பேரெண்ட்ஸ்கள் கொஞ்சம் பிரச்சினைகள் உள்ளன கொஞ்சம்னு எப்படி சொல்லணும் கொஞ்சம்னு சொல்லணும்னால் போக்குவரத்து போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் தூரமாக பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால வந்து பசங்க வந்து போறத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுகின்றாங்க அதே மாதிரி சரியான வந்து வீட்டில் வந்து சில பேரெண்ட்ஸ் சாப்பாடு சரியான நேரத்துக்கு கொடுக்காததுனால அதில் கோபப்பட்டு சில பசங்க வந்து ச ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடித்து வீட்டில் இருக்கணும்னு இருக்காங்க அதனாலே வந்து ஏதாவது ஒருசில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இல்லை பக்கத்தில் ஏதோ கொள்ளி வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற பசங்களும் இருக்காங்க இதனாலே வந்து பல காரணங்கள் இருக்கின்றன இங்கே நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் பசங்கள் தான் கரெக்ட் டைம்க்கு கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு கரெக்டாக வர்றாங்க மற்ற பசங்கெளெல்லாம் ஒன்று பஸ் மிஸ் பண்ணிடறாங்க இல்லைன்னா கொஞ்சம் அந்த சைக்கிளில் வரும்போது ஏதோ சைக்கிள் பொறுமையாக பசங்களோடு பேசி ஸ்லோவாக வர்றாங்க சில பேரெண்ட்ஸ்ஸு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வர்றதாலே லேட்டாக வர்றதாலே இந்த இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையா இருக்கிறது அதனாலே வந்து மாணவர்களும் டெயிலியும் ஒரு சில பேர் இப்படியே தான் வர்றாங்க அதுக்கு என்ன காரணம்னால் அந்த இப்போ சொன்ன இந்த பிரச்சினை மட்டும்தான் அதிகமாக உள்ளன ஓகேவா அதனாலே வந்து கரெக்ட் டைமுக்கு எல்லா மாணவர்களும் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும் அது பேரெண்ட்ஸும் ஒத்துழைக்கணும் அந்த அரசு போக்குவரத்துக்கழகமும் அந்த அந்த டிபார்ட்மெண்டும் கரெக்டாக ஒத்துழைப்பும் கரெக்ட் டைமுக்கு பஸ்ஸும் வரணும் இப்படி செய்தால் கரெக்டாக எல்லாம் அனைத்து மாணவர்களும் கரெக்டான சிறப்பான முறையில் டைமுக்கு கரெக்டாக வருவாங்க தேங்க்யூ